எங்கள் ஊரில் ஒரு கிரௌண்டு அங்கே ஏரி ஒட்டி இருக்குது அங்கே போனோம்னால் பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம் அங்கே கிரிக்கெட்டு டென்னிஸ்ஸு அல்லது வாலிபாலு இந்த மாதிரி சில விளையாட்டுகள் பசங்களோட சேர்ந்து காலையிலேயோ அல்லது ஈவினிங்குலேயோ செத்த நேரம் விளையாடுவோம் அப்பறம் அங்கே தோட்டத்தை சுற்றி இருக்கிறனால வந்து காற்றோட்டமாவும் நல்லா இட வசதிகளும் அதிகமாகவும் இருக்கின்றனால் பசங்களோட சேர்ந்து அங்கே செத்த நேரம் விளையாண்டுட்டிருப்போம் அதுக்கு மேல் அங்கே போனோம்னால் குழு விளையாட்டாகவும் தனி விளையாட்டாகவும் நிறையா விளையாடுவோம் இதில் பசங்கள் பார்த்திங்கன்னா இதற்காகவே காலையிலேயும் ஈவினிங்குலேயும் அதிகளவில் பசங்க வந்து அங்கே விளையாட்டுறத்துக்காக அங்கே ஏரிக்கரை பக்கம் எல்லாம் வருவாங்க கிரௌண்டு பக்கம் எல்லாம் சேர்ந்து குழு விளையாட்டாகவும் தனி நபர் விளையாட்டாகவும் விளையாடுவோம்